இங்கே வந்துட்டு பெரம்பலூரில் வந்துட்டு பார்க்க வேண்டிய ப்ளேஸ்னால் இங்கே பழைய பஸ் ஸ்டாண்ட்டு வந்துட்டு ஒரு சிவன் கோயில் இருக்கும் அது வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மாதிரி தெப்பக்குளம் ஒன்று இருக்கும் அது வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாேரும் பார்த்தா மைண்டுக்கு வந்துட்டு ஒரு அமைதி கிடைக்கும் அந்த மாதிரி வந்துட்டு அங்கே சாய் பாபா கோயில் ஒன்று இருக்குது திருச்சி ரோட்டில் அந்த சாய்பாபா கோயிலுமே வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும் உள்ள போனால் நமக்கு ஒரு பீஸ் கிடைக்கும் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு வந்துட்டு கோட்டை இருக்குது அந்த கோட்டைக்கு போனாலுமே மன நிம்மதி கிடைக்கும் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே மலை வந்துட்டு முருகன் கோயில் இருக்குது அங்கே போனாலுமே வந்துட்டு ரொம்ப நல்லாவே இதெல்லாம் வந்துட்டு பெரம்பலூரோட ஒரு சுற்றுலா ஸ்பார்ட்டு இல்லை பார்க்க வேண்டிய இடங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்